ஆ வாங்க மேடம் என்ன பார்க்கணும் ஆ சொல்லுங்கள் மேம் ஆ இருக்குது மேடம் என்ட ஒன் கிராம் கோல்டு இருக்குது உங்களுக்கு சேரீக்கு மேட்ச்சாக வேணும்னாலும் அதுக்கு செட் ஐட்டமெலாம் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி பார்க்குறீங்க ம் ஆ சரி மேம் ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டு பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வளையல் காட்டுறேன் ம் ஆ தே இது வந்து ஒன் கிராம் கோல்டு மேம் இதில் வந்து ஆரம் எல்லாமே வந்துடும் இது ஒரு நாலாயிரத்தி ஐநூறுபா வரும் ஒன் கிராம் கோல்டு தான் இது வந்து இது ஒரு நாள் வாடகைதான் மேம் வந்து நாலாயிரத்தி ஐநூறுபா அந்த மாதிரி வரும் இன்னோன்னு வந்து நார்மல் செட்டு வந்து கம்மியாக வரும் இது வந்து ஒன் கிராம் கோல்டுன்னால் உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்குறதுக்கு தங்கம் மாதிரியே இருக்கும் அப்படியே இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு ரேட்டு கூட என்ன மேம் விலைக்கு வாங்குகிறதும் அந்த ரேஞ்சு தான் ஆறுரூபா கிட்ட வந்துடும் மேம் ம் வாங்கிட்டே நீங்கள் சொந்தமாக வாங்கிட்டு போயிரடலாம் அதைதான் நீங்கள் அது வந்து ஒன் கிராம் கோல்டுன்றப்போ நீங்கள் தங்கம் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் அதை நாங்கள் எங்கே போட்டாலும் உங்கள் எல்லா சேரீக்கும் செட் ஆகும் அதனால் உங்களுக்கு ம் ஆ இந்தா இருக்குது பாருங்கள் இது ஆரம் இது வந்து ஆரம் ஆ அதெல்லாம் இருக்குதும்மா ம் எல்லாமே செட்டாகதான் இருக்கும் ஆ ரிங்கு மட்டும் நீங்கள் தனியாக பார்க்கணும் மத்தபடி எல்லாமே செட்டாக இருக்குது இதில் வந்துட்டு ஆ உங்கள் பொண்ணு கலராக இருப்பாங்களா கருப்பாக இருப்பாங்களா அப்போ நீங்கள் இதே வாங்கலாம் எல்லா சேரீக்கும் இது வந்து சூட் ஆகும் அதே மாதிரி இது ஒன்று இருக்குது இதையும் பாருங்கள் இது வந்து வந்து நீங்கள் சேரீக்கு மேட்ச்சாக போடுற மாதிரிதான் இருக்கும் இது வந்து கோல்டு மாதிரி இருக்கும் இது வந்து நார்மல் செட்டு மாதிரி இருக்கும் ஆ இதுதான் சாதா இது சாதா செட்டு ஒரு மெரூன் கலர் கல்லு வச்சு வந்திருக்கும் ம் ஆனால் நீங்கள் வந்து கலராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க நீங்கள் கோல்டே வாங்கிக்கோங்க கோல்டு மாதிரியே வாங்கிடுங்க ஆ சரி உங்களுக்காக நீங்கள் இது வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன் வேணா வாங்கிக்கோங்க அஞ்சு ருபா தரேன் உங்களுக்கு அஞ்சுருவான்னு போட்டு தரேன் ஆ சரி ஆ ஆ சரி இந்தாங்க மேம் ம் சரிங்க